எங்கள் பசங்க காலையில நேரத்துலையே ஸ்கூலுக்கு போகறாங்க ஒரு ஏழு மணி சுமாருக்கே போய்ருவாங்க அதனால் நான் வந்து நைட்டே கொஞ்சம் காய்கறிகளைலாம் வந்து நறுக்கி வச்சுக்குவேன் எல்லா காய்கறிகளும் நைட் நறுக்க முடியாது இந்த கேரட் பீன்ஸு முட்டை கோஸு இந்த உருளைக்கெழங்கு இந்த மாதிரி காய்கறிக எல்லாம் வந்து கொஞ்சம் நைட்டே நான் நறுக்கி வச்சுக்குவங்க அதனால் கொஞ்சம் காலையில செய்யறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த பிரியாணி இந்த மாதிரி ஏதாவது செய்றதாக இருந்தாலும் கூட நான் வந்து நைட்டே இந்த காய்கறிகள எல்லாம் நறுக்கி வச்சுக்குவேன் அப்புறம் அந்த மசாலா இஞ்சி பூண்டு அப்புறம் புதினா தல கொத்தமல்லி தல இதையெல்லாம் நாம கொஞ்சம் நைட்டே சுத்தம் பண்ணி வச்சிவிட்டா காலையில செய்யும் போது கொஞ்சம் நம்மளுக்கு வேலை கொஞ்சம் குயிக்காக முடியுன்னு வைங்களேன் அப்புறம் இந்த பூரி இந்த குருமா இதெல்லாம் செய்யற மாதிரி இருந்தா நான் பூரிக்கு வந்து நைட்டே வந்து மாவெல்லாம் பெசஞ்சு வச்சுருவேன் சப்பாத்திக்காக இருந்தாலும் அதே மாதிரிதாங்க நைட்டே நான் பெசஞ்சு வச்சுருவேன் அப்புறம் கிழங்கும் கூட பூரிக் குருமா செய்யறதுக்காக கிழங்கும் கூட நான் நைட்டே கூட ஒரு சில டைமில் கொஞ்சம் காலையில் எந்திரிக்கிறக்கு லேட் ஆயிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக ஒரு சில டைமில் கிழங்கு நான் அவுச்சு ஃபிரிட்ஜில் எடுத்து வச்சிருவேங்க காலையில எந்திரிச்சு நாம வெங்காயம் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஈஸியாக கொஞ்சம் பண்ணிக்காலான்னு வைங்களேன் குருமா செஞ்சுக்கலாம் அல்லது இந்த எதாவது நான்வெஜ் எதாவது செய்யற மாதிரி இருந்தா அப்போ நம்ம வந்து மிளகா ஆட்டுவோமில்லைங்க நம்ம அதுக்கு வந்துங்க நான் நைட்டே வந்து வெங்காயம் எல்லாம் தொளிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் அப்புறம் காலையில எந்திரிச்சு கொஞ்சம் ஈசியாக வேலை முடியுங்கிறக்காக எல்லாமே செஞ்சுருவேன் அது அதனால் அந்த மாதிரி செய்யறது வந்து எனக்கு கொஞ்சம் ஈசியாக இருக்குன்னு வைங்களேன் காலையில எந்திரிச்சு எல்லா ரெடி பண்ணி செய்யறதுக்குள்ளே ரொம்ப லேட்டாயிருது அப்புறம் பசங்க ஒரு சில டைமில் சாப்பிடாமையே போய்ருவாங்க அதுக்காக நான் நைட்டே கொஞ்சம் எல்லாம் ரெடியாக வச்சுக்குவேன் அது என்னமோ ப கொஞ்சம் பரவால்லன்னு வைங்களேன்